ஹலோ வணக்கங்க ஆ என்ன மாதிரியான ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எதிர்பார்க்குறிங்க ஓகே ஜாமெண்ட்ரி பாக்ஸில் ரெண்டு கம்பெனி இருக்குது நட்ராஜ் ஆக்ஸர் கம்பெனி இருக்குது நட்ராஜ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸில் இருக்குது அது நல்ல குவாலிட்டியா இருக்கும் உள்ளேயே எல்லா பொருளும் ஆக்ஸஸரிஸ் எல்லாமே இன்குளுட் ஆகிருக்கும் ஆக்ஸட் கம்பெனி பார்த்தீங்கன்னா அதில் காம்பஸ்லாம் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கும் வித்து பென்சிலோடு அது வரும் அது வந்து எயிட்டி ருப்பீஸ் தான் பட் நட்ராஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபிளாக இருக்கும் ஓகே வேற ஏதாச்சும் பார்க்குறீங்களா ஏஃபோர் ஷீட் எத்தனை பேப்பர் வேணும் அது ஒரு ஒன் ட்வெண்டி ருப்பீஸ் வரும் ஓகே அதில் ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் வரும் ஓகே ஸோ வேறு ஏதாச்சும் பார்க்குறிங்களா இது மற்றுரும் போதுமா மொத்தம் ஒரு டூ ட்வெண்டி வரும் ஓகே ஓகே ஒரு ட்வெண்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குதுமா இல்லை ஏன்னா என்கிட்ட ட்வெண்டி ருப்பீஸ் சேஞ்ச்சஸ் இல்லை ஜிபே பண்ணுறிங்களா இல்லை கேஷா கொடுக்குறிங்களா கேஷ் தானா ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறிங்களா அது சேஞ்ச் மாற்றிட்டு உங்களுக்கு கொடுத்துர்றேன்

ஸோ பேமெண்ட் அது கொஞ்சம் தாரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இது மட்டும் வாங்கிட்டு போங்க ஓகே தேங்க்ஸ்